ஆ ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம்ங்க சார் இன்னையோடய வெலைன்னா ஒரு கிலோ ஆரஞ்சு வந்துவிட்டு எரநூத்தம்பதுரூபா சார் ஒரு கிலோ சப்போட்டா வந்துவிட்டு நூத்தம்பதுரூபா சார் ஜூஸ் போடுற மாதிரி தான் சார் இருக்கும் எல்லாமே இப்போ வந்த பழங்கள் தான் சார் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு என்ன சார் வேணும் நீங்கள் வந்துவிட்டு டெய்லியும் வாடிக்கையாளராக வ கண்டிப்பாக வாங்குவேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துவிட்டு டோர் டெலிவெரி பண்ணுவோம் சார் ஒரு நாளைக்கு மட்டும்னா பண்ண முடியாது நீங்கள் கொஞ்சம் நாள் வாங்குங்க சார் அதுக்கப்புறம் வேணுனா கம்மி பண்ணலாம் சார் ஆ ஆமாம் சார் டெலிவரி சார்ஜ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் அட்ரெஸ்ஸுலாம் எங்களுக்கு சொல்ல முடியுமா சார் அப்போ தான் டெ டெலிவரி பண்ண முடியும்

ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஒரு கிலோ ஆரஞ்சும் ஒரு கிலோ சப்போட்டா அதுமட்டும் போதுமா சார் இங்கே எல்லா பழமும் நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் வேணாமா ஆ சரிங்க சார் நீங்கள் வந்துவிட்டு வாடிக்கையாளராக வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுவோம் சார் இப்போது நீங்கள் ட டக்குன்னு வாங்கிட்டு இல்லை எங்களுக்கு இதோடு போதும் சொல்லிவிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி சார்

ஆ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடுவாங்க சார்

ஆ சரவணன் சார் அவங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வேணுனா செண்ட் பண்ணுறேங்க சார் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு

ஆ கண்டிப்பாக சார் ஆ நன்றி சார்